எஸ்டிஎம்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து சைன்ஸு எஸ் ஃபார் சைன்ஸ் டி ஃபார் டெக்னாலஜி இ ஃபார் இன்ஜினியரிங் எம் ஃபார் மிஷின் இந்த நாலு கேட்டகிரியை வச்சி நம்மளோட சுகாதாரம் எப்படிங்கிறத நான் சொல்லுறேன் அதுக்கு வந்து ஸ் சைன்ஸ் பார்த்திங்கனா வந்து இப்போ எல்லா எல்லா ஓ எல்லா ஃபீல்ட்லையும் வந்து சைன்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டுருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து ஹெல்த்து அண்டு ஹைஜீனிக்கை வந்து சைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவேர்னஸ் இப்போ வந்து அவேர்னஸ் மூலியமாகவும் அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டு சி ரிசர்ச்சு இந்த பாய்ண்ட் ஆஃப் வ்யூவில யோசிச்சோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கோவிடே வந்துச்சு கோவிட் வந்ததுக்கப்பறம் பார்த்திங்கனா வந்து நம்மளை வந்து சைன்ட்டிஃபிக்காக நம்ம எப்படி பாதுகாத்துக்கிட்டோம் லைக்கு வேக்ஸினு அதற்கப்பறம் மாஸ்க்கு இந்த மாரி வந்து ச சைன்ட்டி சைன்ஸ் தான் நம்மளை வந்து நம்ம வந்து ஸோ எப்படி இதுலேந்து அஃபெ அஃபெக்ட்டாகாமல் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறதை வந்து நமக்கு சைன்ஸ் தான் உதவிச்சு அதே மாரி டெக்னாலஜி டெக்னாலஜி இது பார்த்திங்கனா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இது எப்படின்னா இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு கோவிடே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அதை கண்டுப்பிடிக்கிலாம் லைக்கு ஆர்டிபிசிஆர் அதே மாரி எப்படி டெ என்னென்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் அதற்கப்பறம் வந்து வேக்ஸின் எந்த மாரி கண்டுப்பிடிக் கண்டு நம்ம வந்து ஒரு வேக்ஸின் கண்டுப்பிடிக்கிறதே டெக்னாலஜி தான் அதாவது மனித மூளைக்கு அப்பாற்பட்டு ஒரு வைரஸ் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்கும்போது வந்து இந்த டெக்னாலஜி இருந்தங்காட்டி தான் நம்ம வந்து கா நம்ம வந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சு நம்ம இந்த உலகத்தை லைக் அடுத்து பார்த்திங்கனா வந்து இன்ஜினியர் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கனா வந்து பார்த்திங்கனா வந்து மேனுஃபேக்ச்சரிங் அண்டு ப்ரொடெக்ஷன் இப்போ வந்து ஒரு கோவிட் ஷீல்டு வந்து கோவிட் ஷீல்டோ ஆர் கோவேக்ஸினோ இந்த மாரி வந்து ரெடி பண்ணும்போது வந்து மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது அது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுனால இருந்தங்காட்டி தான் நம்பளோட வந்து குறஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய தடுப்பூசியை வந்து நம்மளால் மக்களுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு ஸோ வந்து இன்ஜினியரிங்கறது பார்க்கும்போது வந்து சுகாதாரத்துறையில் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா மிஷின் மிஷின் வந்து பார்த்திங்னா வந்து இப்போ சுகாதாரத்தில் அப்புடினா நம்ம மனித கழிவுகளை மனிதனே அள்ளுற இடத்துல இருக்கும்போது வந்து ஒரு மிஷினை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து நம்மளோட சுகாதாரம் சுகாதாரமும் மேன்படும் இந்த மாரி வந்து பிரச்சனை உயிர் உயிர் பிரச்சனையும் வந்து நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எல்லா ட எல்லா பக்கம் வந்து மிஷின் வந்தங்காட்டிக்கு சுகாதாரத்துறையில் மிஷினோட இம்பார்ட்டண்ஸ் அதிகம் தேவைப்படுது ஸோ வந்து நம்மளோட மே எந்த இது வந்தாலும் அதில் மிஷினை வந்து ஈ ஈடுபடுத்துனோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்